ஹலோ குட் மார்னிங் சார் சொல்லுங்கள் சார் சார் என் பேர் தினேஷ் குமார் சார் சார் இப்போ எங்கள் ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மார்னிங் டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னாக்கா தோசை இட்லி பொங்கல் பூரி வடை ரவா தோசை மசாலா தோசை ஆப்பம் இது எல்லாமே இருக்குது சார் ரவா மசால் ரவா தோசை பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டொண்ட்டி சார் மசா ஒன் டொண்ட்டி இல்லை சார் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு சட்னி வச்சிருக்கோம் சார் ரவா தோசைக்கு ஆ ஆ புரியல சார் சார் எங்கள்கிட்ட கொத்த கோக்கனட் சட்னி இருக்குது சார் மல்லி சட்னி புதினா சட்னி தக்காளி சட்னி கார சட்னி சாம்பார் சார் சார் திருச்சிலே நம்ம ரெஸ்டாரண்ட் தான் சார் ரொம்ப ஃபே ரவா தோசைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸ் சார் ஆ ரவா தோசை மசால் தோசை ரெண்டுமே நம்ம இதில் ஃபேமஸாக இருக்கும் அதனால தான் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி சார் வேற ஒன்றும் இல்லை சார் இது பார்த்தீங்கன்னா நியூவா ஓப்பன் பண்ணோம் சார் இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு ஒன் இயர் தான் சார் ஆகுது இந்த ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட்டு

புரியல சார் ஆ நல்லா இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை டெய்லி ஓரளவுக்கு போய்கிட்ருக்கு சார் ஆ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணால் ஓகே சார் ஏன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் கொண்டு வருவோம் ஆ ஃபைவ் மினிட்ஸ்ல எடுத்துட்டு வந்துடலாம் சார் இல்லை சார் மார்னிங் தான் சார் ரெடி பண் அஞ்சு மணிக்கு ரெடி பண்ணுவோம் சார் அப்பப்போ காலி ஆக காலி ஆக மறுபடியும் மறுபடியும் செஞ்சிக்கிறது சார் தக்கா கார சட் தக்காளி சட்னி கார சட்னி சாம்பார் மேக்சிமம் ரெடியாக இருக்கும் தேங்காய் சட்னி மட்டும் கொஞ்சம் காலி ஆனோடன்ன உடனே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சார் உங்களுக்கு ஆமாம் சீக்கிரம் வந்து கெட்டு போய்ருன்றதனால பண்ணிக்கிறது வேற ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களை மாதிரி ஆள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணீங்கன்னால் நல்லா இருக்கும் சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தாங்கன்னால் கண்டிப்பாக கூட்டிட்டு வாங்க ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஆ ஓகே